இந்தியாவோடய போக்குவரத்து வசதின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது முழுசாக முன்னேறலனாலும் அதோடய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் படிகளையும் நம்ம இந்தியா நாடு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி மக்கள் பொதுவாக நாட்டில் உள்ள பல இடங்களுக்கு எப்படி பயணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்டின்னு பார்த்தோம்னா பேருந்தில் தான் அது தான் மக்களுக்கு ஈஸியும் கூட அப்படி ஈஸியும் கூட மக்கள் பேருந்தில் தான் பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில பல விஷயங்கள் பெரிய ஏமாற்றமாகவும் பின் வந்து நிற்குது என்னென்ன ஏமாற்றங்கள் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் இம்பிராப்பர் மெயின்டனன்ஸ் அதாவது பய பேருந்துகளை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது கிடையவே கிடையாது பிரேக்கேஜ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் கிரிப்ஸ்ஸாக இருக்கட்டும் அதோடய பேடிங் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் வீல்ஸ்ஸாக இருக்கட்டும் எதையும் ஒழுங்காக மாதத்துக்கு ஒரு முறையாவது மாதத்துக்கு இரண்டு முறையாவது ஒழுங்காக வந்து அதை பார்த்துக்கிறது கிடையாது இதனால பல ஆக்சிடண்ட்ஸ் ஆகுறதுனால சில பயணங்களுக்கு வந்துட்டு பஸ்ஸில் டிராவல் பண்ணுறதுக்கான பயம் வந்து ஏற்படுது இரண்டாவது விஷயம் சிசிடிவி கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் இருந்தால் இன்னும் திருட் திருட்டு போகாமல் அவங்க பொருட்களை இன்னும் பத்திரமாக பாத்துக்க முடியுன்ற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் ஏற்பட நிறையா வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு விஷயம் வந்து மக்கள் அங்கே எதிர்ப்பாக்கிறது என்னென்னா ஃபூட்போட் அடிக்காமல் இருக்கிறது இந்த காலத்து ப இளைஞர்களாக இருக்கட்டும் சரி எல்லாரும் ஃபூட்போட் அடிக்கிறதை ரொம்ப விரும்புகிறாங்க அதுவே வந்து ஒரு ஸ்டைலாக இ ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அது தவறு அது அப்படி இருக்கிறனால நிறையா இறப்புகள் நிறைய இறப்புகள்க்கான சதவீதங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு தான் நம்மளால் எல்லா வசதிகளையும் கொண்டு வர முடியும் இத்தனை வசதிகளையும் படிப்படியாக நம்ம இந்தியா நாடு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு தேவையான அதாவது பெண்களுக்கு ஒரு நா ஒரே ஊரிலருந்து இன்னொரு இடத்துலேந்து ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறத்துக்கு தேவையான டிக்கெட் ஃபர்ன்றது இலவசமாக கொடுத்துட்டு வராங்க அதே சமயம் பிரைவேட் பஸ்ஸுன்னு பார்த்தோம்னா காசு சார்ஜ் பண்ணுறாங்க பட் அதையும் எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒவ்வொன்னாக யோசிச்சிகிட்டு தான் வ வந்துட்ருக்காங்க இந்த மாதிரி நிறையா முன்னேற்றங்கள் பண்ணிணா